எனக்கு பிடிச்ச தாவரம்ன்னா ரோஸ் பூச்செடி ரொம்ப பிடிக்கும் அதுப்போல் பூக்கள் செடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ரோஸ் செடி அப்புறம் திரும்ப என்னது மல்லிகைப்பூ வச்சிருக்கோம் அப்புறம் சங்குப்பூ செம்பருத்திப்பூ திரும்ப இந்த பிரியாணி இல இது எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் இப்போ அவரை அவரை செடியும் இப்போ வளர்த்துருக்கேன் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல அதுக்கு என்ன செய்வன்னா வீட்டில் பருப்பு களைகிற தண்ணி அரிசி களைகிற தண்ணி அப்புறம் முட்டைத்தோடய வந்து என்ன செய்வேன் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக ஆக்கி அதை தண்ணியில் ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணியில் அதை ஊறைவச்சி திரும்ப அதை எல்லா செடிக்கும் ஊற்றுவேன் அப்புறம் இந்த பீட்ரூட்டு இருக்குதுல்ல அது கழுவுகிற தண்ணியை ஊற்றுவேன் உருளன் ன் கிழங்கு அவித்து எடுத்த தண்ணியை ஆரவச்சு இப்போ ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி சேர்த்து அதை ஊற்றுவேன் எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரோஸ் பூச்செடி தான் ரோஸ் பூச்செடி என்ன சொல்ல டெய்லி ஒரு ரோஸ் பூக்கிறத விட என் நிறைய பூக்கிறதோட டெய்லி ஒற்ற ஒற்ற ரோஸ் பூக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து ரெண்டு செடி இருக்குது ரெண்டு ரோஸ் செடி இருக்குது அதனால் எனக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்குனால இப்போ எனக்கு கொஞ்சம் வைக்க இடம் இல்லாததுனால் நாங்கள் இப்போ கொஞ்சமாக வளர்க்கோம் வைக்க இடம் இருந்துதுன்னா நாங்கள் நிறைய செடி வளர்க்கலான்னு பிளான் வச்சி என்னது ஒரு கனவே கட்டி வச்சி இருக்கோம் கண்டிப்பாக நான் அதை மாதிரி தான் செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் பூன்னா எனக்கு மல்லிகை பூ ரொம்ப பிடிக்கும் அது ரோஸ்ப்பூ மல்லிகைப்பூ இது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சாமிக்கு வைக்கிறது அந்த பூவெல்லாம் சாமிக்கு வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுமாரி செடி வந்து வீட்டில் வைக்கலாம் அது ஓன் நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம நிறைய வைக்கிறதே எடுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சமாக தான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வசதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இடத்துல மட்டும் செடி வச்சுருக்கோம்